அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறதுனாலும் சரி கெட்ட விஷயம் சொல்கிற நேரடியாக நம்ம போயிட்டனால் அவங்ககிட்ட பார்த்து சம்பந்தப்பட்டவங்களை நம்ம சொல்லுவோம் நேரடியாக போய் சொல்லுவோம் இப்போ அப்படி இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆனாலும் சரி ஒரு ஆக்ஸிடென்ட்டு இது போல் ஆனாலும் உடனே ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து உடனே கால் பண்ணி சொல்லிடுறாங்க அது போல் நான் தொலைத்தூரமாக இருக்கிற உலகத்தில் எந்த மூலையில் வேணுனாலும் இன்டர்நெட் மூலயமா மெயில் போட்டுவிட்றாங்க எதுவாக இருந்தாலும் மெயில் போடுறாங்க தந்தி இது போல் இதாக அனுப்புகிறாங்க இது ரெண்டும் மூலயமா நாட்டில வந்து மக்களோடய போக்குவரத்து வந்து ஷார்ட் ஆகிட்டு குறுகி போயிடிச்சி அது தான் நம்ம சொல்ல முடியும் தமிழ்மொழி வந்து எல்லாமே தமிழ்மொழி மறந்து இங்கிலீஷ் கலந்து இப்போ நானே பாதி இங்கிலீஷ்ல தான் பேசுகிறேன் அது இப்போ தமிழ்மொழியோடய வளர்ச்சிங்கிறது வந்து சுருங்கி போய்டிச்சி அது தான்